என்னுடைய நான் சின்னவயசுலேருந்து இதுவரைக்கும் பார்த்ததுல கபடி ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு ஒரு நல்லா வந்து திறமையோடும் சாதுரியத்தோடும் விளையாட வேண்டிய ஒரு இது ரொம்ப படு வேகமான விறுவிறுப்பான ஒரு விளையாட்டு இதை நான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்பவும் எதிர்பார்த்து நானும் நிறைய டைம் விளையாடிருக்குறேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு இது தமிழனுடையது அதுவும் என்னுடைய சின்ன வாலி வாலிப பருவத்தில் நிறைய இந்த மாரி விளையாட்டுகள் நாங்கள் வந்து அடிக்கடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு க்ரூப்பாக சேர்ந்து பண்டிய நாட்கள்லையும் திருவிழாவுலையும் இது வந்து ஒரு இதாக நாங்கள் செஞ்சிட்டுருந்தோம் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நாங்கள் நிறைய இந்த மாரி விஷயங்கள் அந்த அதுவும் கபடிங்கறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்